ஹலோ ஜிகே கார் கம்பெனியா நானும் என் பிரண்ட்ஸ்சுங்க அப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கோயிலாகப் போகலானு இருக்கோம் எப்படினா இங்கேருந்து மதுரைக்குப் போயிட்டு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குப் போயிட்டு அதுக்குப்புறம் கன்னியாகுமரியில் அந்த நூற்றி முப்பத்தி மூணு அடி இருக்கிற திருவள்ளுவர் கோயிலுக்குப் போயிட்டு அப்புறம் திருப்பதி திருப்பதியில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானம் அப்புறம் தங்கக்கோயில் அதுமாரிலாம் நிறைய கோயில்லாம் சுற்றிப் பார்க்கலானு நினைக்கிறோம் நீங்கள் வந்து வருவீங்களா வாடகைக்கு வாடகைக்கு வண்டி போடுவோங்க அப்படினு சொல்லிட்டு இங்கே நோட்டீசில் பார்த்தேன் வாடகைக்கு வருவீங்களா ஓ அப்போ வந்து வாடகைக்கு வந்தீங்கனா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கேட்பீங்க ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி முப்பதா முப்பது ரூவா அப்படி இருவத்தஞ்சு ரூபா அப்படினா இப்போ வந்து மூணு நாள் நம்ம டூர் போ போகிறோம் மூணு நாளுக்கும் சேர்த்தி எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படினு சொன்னீங்கனா கடைசியாக நீங்கள் வீட்டில் வந்து என்னை எங்களை இறக்கிவிடும் போது எவ்வளோ ஆகுதோ அந்தக் காசை நான் வந்து கரெட்டாக கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கோயிலியுமே ஒரு நாள் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் ஏன் சில டைமில் வந்து நைட்டில் வந்து சில இடத்தில் தங்குகிற மாதிரி இருக்கும் அதலாம் உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றதையும் சேர்த்துட்டு சொல்லுங்க அதுக்குத் தனியாக சார்ஜ்யா அப்படினாலும் சொல்லுங்க இப்போ வந்து இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு முப்பது ரூபானா நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கும்போது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓடியிருக்கோ அதுக்கும் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணதுக்கும் வந்து நான் டிஃபன் அதெல்லாம் நாங்களே வாங்கித் தந்துடுவோம் அந்தளவுக்கு சேஃபாக நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் வந்து எங்களை எந்தளவுக்கு இட்டுட்டுப்போய் இட்டுட்டு வர்றீங்களோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கோயிலாக போகலானு எங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மூணு நாள் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு அதலாம் உங்களுக்கு ஓகேவானு பார்த்துட்டு ஆர்டரை கன்பார்ம் பண்ணிக்கோங்க